நேற்று நான் கடைவீதிக்கு போகும்போது ஒரு வளையல் கடையை தாண்டி போக நேர்ந்தது அந்த வளையல் கடையில் ரொம்ப அழகான ஒரு வளையல் என்னை ரொம்பவும் கவர்ந்தது ஒரு நல்ல நீலக் கலரில் மேலே சமிக்கி வைச்ச ஒரு வளையல் எனக்கு ரொம்பவும் பிடிச்சுருந்தது அந்த வளையலை அந்த கடைக்காரர் கிட்டே நான் என்ன விலை அப்படின்னு கேட்டேன் அவர் ஒரு டஜன் நூற்றி இருபது ரூபாய் அப்படின்னு சொன்னார் கொஞ்சம் கா கொஞ்சம் விலை கூடுதலான ஒரு வளையல் தான் இருந்தாலும் எனக்கு அது ரொம்ப பிடிச்சுருந்தது அதனால அந்த வளையலை நான் வாங்கிக்கிட்டேன் என் கிட்டே எவ்வளோவோ கண்ணாடி வளையல்கள் இருக்குது ஒவ்வொரு உடைக்கும் அதனுடைய நிறத்துக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டுகிட்டு போவது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வளையலுடைய கலகலகிற சத்தம் அது அது இலு அது எழுப்பக்கூடிய அந்த இனிமையான ஓசை எல்லாேருக்குமே அது ரொம்ப பிடித்தமான ஒரு சப்தம் நான் புதுசாக அப்போ வாங்கின அந்த நீலக் கலர் வளையல் மேலே சமிக்கி வேலைகளெலாம் செய்து பார்க்கறதுக்கே ரொம்ப பளபளன்னு ரொம்ப அழகாக இருந்தது அந்த கடைகாரர் கிட்டேயே நான் சொன்னேன் இந்த வளையல் எனக்கு ரொம்பவும் பிடிச்சுருக்குங்க நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நான் சொன்னேன் ஸோ அந்த வளையல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சுருக்கு ரொம்ப நல்ல ஒரு பொருளை நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு எனக்கு அன்றைக்கு ஒரே சந்தோஷம்